ஆ சொல்லுங்கள் ஆமாங்க சரி எங்கள் வீட்டில் ஒரு பத்து ரூம் எடுத்துங்க சார் அதுக்கு பெயிண்ட் அடிக்கணும் ரெண்டு மூணு கலர் செலக்ட் பண்ணணும் அந்த கலரு அடிக்கிறதுக்கானா இங்கே எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க எத்தனை நாளில் முடியும் இல்லை காான்ட்ராக்ட்ட் எடுத்து செஞ்சி தர போகிறிீங்களா ஆ சரி பாருங்கள் மூணு கலர் அடிக்கணும் ம் ஆ ரேட்டு எவ்வளோ ஆகும் ஆ சரிங்க ஒரு வாரத்தில் எங்களுக்கு முடித்து கொடுத்துர்ணும் ஆள் கூட்டிகிட்டு வந்துருங்க

சரி ஆ பொண்ணு காம்பவுண்டெல்லாம் இருக்குது மோல்டெல்லாம் இருக்குது ம் எல்லாம் சேர்த்து ச பண்ணணும்

ஆ சரிங்க வந்து பாருங்கள் ஆ சரி